ஆ சொல்லுங்கம்மா ஆமாங்க நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க ஆ சொல்லும்மா ம்

ஆ ம் எத்தனை பெயருக்கு சமைக்கிறதுக்குப்பா காய்கறி வேணும்

மொத்தம் ஆறாயிரம் ஆ ஆறாயிரூபாய் அதுக்கு மேலே ஆகும்மா நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க கையில் கொடுக்க வசதி இருந்தாலும் வந்து பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போகலாம்மா

எங்ககிட்ட எல்லா எல்லா காய்கறியுமே ஃபிரெஷ்ஷாகதாம்மா இருக்குது எந்த காய்கறி வேணும்னாலும் அப்போப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை காய்கறி வருது புதுசாக வருது உங்கள் அட்ரெஸ்ஸை சொல்லுங்கப்பா

நேரில் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிவிடுப்பா வாட்ஸ்ஆப்லேயே அனுப்பிடு ஆ ஆமாங்க ஆ சரிப்பா தெரியும் தெரியும் மணிவண்ணன் இருக்கே அந்த மண்டபம் தானே மணிவண்ணன் மண்டபம் சரிப்பா சரிப்பா ஆ லேபர் சார்ஜும் நீங்கள் தான் கொடுக்கணும் ஏ ஏப்பா லேபர் சார்ஜு காய்கறி எடுத்துகிட்டு வராங்கல்லே ஆ நீங்கள் தான் கொடுக்குணும் நான் அவங்கிட்ட சொல்லிவிட்றேப்பா அதுமாதிரி நீங்கள் பணத்தை கொடுத்தனுப்பணும் அவனுக்கு ஜிபேயில் எவ்வளோப்பா அனுப்புகிற அட்வான்ஸு ஆ சரிப்பா பத்தாயிரூபாயிக்கு பொருள் பத்தாயிரூபாயிக்கு வெஜிடபுள்ஸ் வாங்கினாக்கா நாங்கள் லேபர் சார்ஜு நாங்கள் ஃப்ரீ எங்கள் ஆட்களே நாங்களே பார்த்துப்போம் எப்பா வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு தெய்வமே ஆ சரிப்பா சரிப்பா எங்கக்கிட்ட வாங்கினவங்க அடுத்தவங்கக்கிட்ட போக மாட்டாங்கள் பொருள் வாங்க ஆ சரிப்பா